நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூரு நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினைஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறபத்தி ஒன்று